அரியலூர் மாவட்டத்தினுடைய முக்கிய கலாச்சாரம்னால் ஒரு தமிழருக்கு தமிழ் இனத்திற்கான என்ன ஒரு கலாச்சாரமோ அந்தக் கலாச்சாரத்தை தான் வந்து நான் இந்த அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் வந்து சமமக்கள் அனைவரும் பின்பற்றிட்டிருக்காங்க அதில் வந்துட்டு மதங்கள் அதி அதிகப்படியமா வந்து இந்து மதங்கள் தான் வந்து இருக்குது அதால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இஸ்லாம் மதங்களும் கொஞ்சம் கிறித்துவ மதங்களும் இதுதான் பெரும்பான்மையாக இருக்கிறதே இன்னும் ப எல்லா மதத்தையும் வந்து ஈக்குவலாக தான் வந்து இங்கே ஃபுல்லாக இருக்காங்க பெருசாக வந்து மதரீதியான எந்தவொரு வேறுபாடும் பெருசாக இங்கே இல்லாமல் அந்த அந்த மதத்தோடைய இறையாண்மையை வந்து பின்பற்றி இருக்கிறாங்க ஒரு வெளிநாட்டு வெளிநாட்டவர் வந்துட்டு பாரம்பரியத்தை சொல்லணுன்னா இப்போது இங்கே அரியலூர்னு எடுத்துக்கிட்டோம்னால் கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது ஆயிரம் ஆண்டுகள் முன்பு வந்து சோழனால் வந்து ராஜராஜ சோழனால் வந்து கட்டப்பட்டது அந்தக் கோயிலுடைய மகிமை என்ன அந்தக் கோயில் வந்து எந்த ஆண்டில் கட்டப்பட்டது அந்தக் கோயிலை கட்டினது யார் தமிழுக்கு வந்து அவங்க ஆற்றிய பங்கு என்ன தமிழ் மக்களுக்கு அவங்க ஆற்றிய பங்கு என்ன அப்படினு சொல்லி அந்தக் கலாச்சாரத்தைப் பற்றிலாம் வந்து தமிழரோடைய வீரம் செறிந்த கதைகளை வந்து அவங்க மூலிமா வந்து சொல்லலாம்